இப்போ நவீன நாகரிகம் என்னான்னால் இப்போ வந்து நம்ம ஊரை பொறுத்தவரையும் இப்போ வந்து சிட்டி லைஃபை எடுத்துக்கிட்டோம்னால் சிட்டியில் வந்து அதிகமாகவே இந்த கிராம லைஃபும் மாறும் இப்போ வந்து கிராமம்னா கிராமத்தில் வந்து ட்ரெடிஷ்னல்லாக இப்போ வந்து ஒரு பொங்கல் பண்டிகைனால் பொங்கல் பண்டிகையை அவங்க வந்து பராம்பரியத்தோடோயும் ஒரு மரியாதையோடயும் அவங்க கடவுளை வணங்குறதுக்காகவே பொங்கலை வச்சு கடவுளுக்காகவே பண்டிகையை வந்து கொண்டாடுவாங்க ஆனால் சிட்டி லைஃபை பொறுத்தவரைக்கும் நம்ம ந நரக நகர நர நகரத்தில் வந்து பார்த்தோனா சும்மா வந்து பொங்கல் வச்சு வந்து நாங்களும் பொங்கல் வச்சோம் அப்படிங்கறதுக்காகவும் சோஷியல் மீடியாவில் அவங்க ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறதுக்காகவும் பொங்கல் வச்சு இந்த டேயை நாங்கள் என்ஜாய் பண்ணிணோம் அந்த மாதிரி இ இது பண்ணணும்கிறதுக்காக மட்டும்தான் அதிகமான ந ந ந நகரத்தில் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணுவாங்க ஆனால் கிராமத்தில் இப்போ வந்து சிட்டி சிட்டியில் லைஃப் சிட்டி லைஃபை எடுத்துக்கிட்டோனால் இப்போ வந்து ஒரு பொண்ணுன்னால் ஒரு இந்த இடத்துக்கு போனால் ஒரு ஸாரீ கட்டிகிட்டு தான் போகணும் ட்ரெடிஷ்னல்லாக இருக்கணும் ட்ரெடிஷ்னல்லாக இருக்கணும் இது தான் நம்மளோடய பாரம்பரியம் அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறவங்க கிராமத்தில் தான் அதிகமாக இருப்பாங்க தவிர நம்ம சிட்டியில் இப் ந ந நகரத்தில் வந்து அதிகமாக யாருமே இருக்கமாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு இதுவும் வந்து நம்மளோடய ட்ரெடிஷ்னல் என்ன பண்ணுவாங்கனால் கிராமத்துலிருந்து நா நகரத்துக்கு போகும் போது நம்மளோட பராம்பரியமும் சரி நம்மளோட பண்பாடும் சரி நம்மளோட கலாச்சாரமும் சரி எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொரு விதமாக மாறிக்கிட்டே தான் இருக்கே தவிர எதையுமே நம்ம இதை இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருந்தோம் அப்படியே தான் இருக்கணும் அது என்றைக்குமே மாற கூடாதுன்னு யாருமே நினைக்கிறதே கிடையாது இல்லையா ஆனால் கிராமத்தை பொறுத்தவரை கிராமத்தில் இருக்கிறவங்க இது தான் பண்பாடு இப்படி தான் இருக்கணும் இது தான் நம்மளோட நாகரிகம் இது தான் நம்மளோட கலாச்சாரம்னு வாழ்கிறவங்க கிராமத்தில் அதிகமாகவே இருக்காங்க அந்த பண்பாடோடு தான் நம்ம எல்லோருமே வாழணுமே தவிர இது வேணாம் இந்த கலாச்சாரம் வேணாம் இது இருக்க கூடாது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு என்றைக்குமே நம்மளோடய கலாச்சாரத்தையும் சரி பண்பாடையும் சரி என்றைக்குமே நம்ம மாற்றவே கூடாது